எங்கள் வீட்டில் கழிப்பறை உள்ளதா என்றால் ஆம் எங்கள் வீட்டில் கழிப்பறை இருக்கு எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக கழிப்பறை இருக்கணும் ஏன்னா வந்து கழிப்பறையில் தான் நம்ம பாதுகாப்பாக போக முடியும் அப்படி இல்லேன்னா மற்ற வெளியே எங்கயாவது போனால் யார் எந்த நேரத்தில் வருவாங்கனு தெரியாது அதனால் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு க இதுவாக பாதுகாப்பான ஒரு இடமா கழிப்பறை வந்து இருக்கு பாதுகாப்பாக செல்லலாம் அந்த இடத்துல இது கழிப்பறை இல்லேன்னா நம்மளால் பாதுகாப்பாக செல்ல முடியாது எந்த நேரம் என்ன ஆகுன்னு தெரியாது அதுவும் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப ஒரு செரமமாக இருக்கும் கழிப்பறை இல்லேன்னா அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் கழிப்பறை மட்டும் இல்லேன்னா பாதுகாப்பாக செல்ல முடியாது இல்லையா அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்கள் வீட்டில் கழிப்பறை உள்ளதுனால நாங்க பாதுகாப்பாக செல்லலாம் எங்கே வேணாலும் எப் எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம் இதுவே எங்கள் பாட்டி ஊரில் வந்து நான் பார்த்துருக்கேன் பா எங்கள் பாட்டி ஊரில் வந்த கழிப்பறை வந்து இருக்காது அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறையா சிரமமாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து அ எ நைட்டு தான் அங்கே எல்லாருமே வந்து கழிப்பறைக்கு போவாங்க ஏன்னா நைட்டு தான் வந்து எல்லாருமே காலைல வந்து தண்ணி எடுக்கறதுக்காக போவாங்க அங்கே தண்ணி வராது பக்கத்து ஊருக்குப் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி இருந்தாலுமே அங்கே கழிப்பறை இல்லாதனால ஏ எ ஒரு நைட்டில் வந்து எல்லாருமே போவாங்க ஒரு இடத்துக்கு அங்கே தான் வந்து கழிப்பறை இருக்கும் எல்லாருமே சேர்ந்து போவாங்க அங்கே போனால் வந்து தண்ணி கூட அந்த இடத்துல இருக்காது நம்ம வந்து போயிவிட்டு வீட்டில் வந்து கழுவுற மாரி இருக்கும் அது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு கால்லருந்து ஒரு அவசரம்னா கூட டக்குன்னு போக முடியாது அங்க எல்லாருமே நைட்டு தான் போவாங்க இந் எல்லாருமே குளிக்கறதுன்னா கூட எந்த இடத்துக்கும் போக முடியாது அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நில இந்த மாரி கழிப்பறை இல்லாதனால நாங்கள் வந்து பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லையா அப்படி அப்படியே இருந்தாலுமே கழிப்பறை இருந்தாலுமே ஒரு கூடு மாரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அங்கையுமே போனால் ஒரு பாதுகாப்பாக இருக்காது ரோட்டில் வர்றதை வர்றவங்கள்லாம் பார்க்க பாக்கற மாரி இருக்கும் அந்த இடம் அதனால் வந்து அது ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடம் டக்குன்னு யாராவது எடுத்துட்டாங்கன்னா அப்படியே விழுந்துரும் அது அந்த மாரி ஒரு இது அந்த மாரி ஒரு இடம் அதனால் கழிப்பறை இல்லேன்னா நம்மள பாதுகாப்பாக போக முடியாது கழிப்பறைங்கிறது நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ப செ செல்லுற மாதிரி இருக்கு கழிப்பறை இருந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக செல்ல முடியும் கழிப்பறை இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய சிரமம் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வந்து நாங்கள் நிறைய சிரமம் வந்து மேற்கொள்வோம் இந்த மாரி நாங்கள் பாதுகாப்பாக போக செல்ல முடியாமல் அந்த மாரி சிரமங்கள் வர்றவங்கள்லாம் பார்த்துட்டு போகறமாரி ஒரு அவசரம்னா டக்குன்னு போகாத மாரி அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நான் சிரமங்கள்லாம் நாங்கள் வந்து மேற்கொள்றோம் அதனால கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் கழிப்பறை இருக்கணும்